ஹலோ சார் ஹலோ சார் இது ஐஸ்வர்யா ஸ்கேன் சென்டரா சார் சார் இது மாதிரி எனக்கு ஸ்கேன் ஒன்று பண்ணனும் சார் ரைட் ஹேன்டில் வந்து அடிபட்டு ருச்சி நான் கிரிக்கெட் விளையாடும்போது அதுக்கு ஸ்கேன் பார்க்கணும் ஹேன்ட்டில் எப்போ எத்தனை மணிக்கு சார் வரலாம் ஸ்கேன் பார்க்க

எவ்வளோ சார் ஆகும் அமோன்டு ஆமாம் சார் ரைட் ஹேன்ட்தான் சார் அது எவ்வளோ ஆகும் சார் ஒரே இடத்தில் தான் சார் ஓ அப்படிங்களா சார் ஓகே சார் ஓகே சார் தேங்க் யூ சார் இது மாதிரி நம்பர் நோட் பண்ணிக்கோங்க நோட் பண்ணிக்கோங்க சார் நான் நாளைக்கு மார்னிங் எய்ட் ஓ க்ளாக் அங்கே இருக்கிற மாதிரி வந்துடுற ஓகே தேங்க் யூ சார்